எனக்கு வந்து இரண்டு இன்ஸ்டூமெண்ட் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அது என்னென்ன வந்து ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து கீபோடு அதுக்கப்புறம் வந்து வயலின் கீபோட் வந்து எனக்கு ஓரளவுக்கு வாசிக்க தெரியும் நான் எப்படி கீபோட் கற்றுக்குனனா பேஃபெக்ட் பியானோ சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி அதுலருந்து நான் ஃபிளே பண்ணி கற்றுக்டேன் அதுவும் அது எப்படி கற்றுகுனனா யூட்டூப்பில் வந்து பேஃபெக்ட் பியானோ சொல்லிட்டு போட்டால் நிறையா இது சாங்ஸோடய பியானோவோட இதுவெலாம் வரும் அதை போட்டுகிட்டு அதை வந்து பார்த்துகிட்டு அந்த நோட்ஸ் மாதிரி நானும் போட்டு கற்றுக்ட்டு ஒரு சில சாங்ஸ்லாம் வேற நான் போடுவேன் ஆனால் வந்து எனக்கு வைலின் வந்து பிடிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் எனக்கு அது எப்படி வாசிக்கிறது அப்புடிலாம் தெரியாது ஆனால் எனக்கு அது கற்றுக்கணும்னு ஆசையும் இருக்குது